நான் டிவி ஒன்று வாங்கினேன் சாம்சங் டிவி எல்இடி டிவி ஒன்று அது அதனால பார்த்திங்ன்னா எவ்வளோ பாஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸென்னு பார்த்திங்ன்னா பழைய மாடல் மாதிரி இல்லாமல் அதில் இப்போ ஒரு மூவியே பார்க்குறோம் அப்படினா அந்த மூவியை வந்து நம்மளால் பார்த்துகிட்டே இருக்கும் போது திடீரென்னு ஒரு அர்ஜ்ஜெண்டு வேலை வரும் அந்த அர்ஜ்ஜெண்ட் வேலையில் நம்ம அதை விட்டுவிட்டு போயிடுவோம் ஆனால் அது நம்ம பழைய டிவியில் இப்போ இப்போ வந்திருக்குற அந்த நான் வாங்கின புது நியூட் மாடலில் பார்த்திங்ன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் எது ஓடுறது மாதிரியே சேவ் ஆகி நம்ம மறுபடி எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போ அந்த மூவியை மறுபடியும் பார்த்துக்லாம் அது ஒரு சீரியல்னால் கூட அந்த சீரியல்லை பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம ஒரு ஒர்க் வந்து நம்ம போயிட்டோம்னால் அதை ஒரு சேவ் பண்ணி பட்டன் அமுத்தி வைச்சுட்டா அது சேவ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த புல்லா போற இது புல்லா சேவ் ஆயிரும் நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த சேவில் போய் பார்த்து அந்த சேவ் பண்ண எவ்வளோ வரையும் பார்த்துருக்கமோ அதுக்கு மேலே எவ்வளோ நம்ம மிஸ் பண்ண எல்லா இதுகளையும் பார்க்கலாம் பென் ட்ரைவர் போட்டுக்கலாம் பென் ட்ரைவர் போட்டு நம்ம மொபைலோடு கனக்ட் பண்ணி அதில் பாட்டு கேட்டுக்கலாம் மொபைலெல்லாம் இருந்து மூவி பார்த்துக்லாம் மொபைலில் நம்ம என்ன செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறதெல்லாம் டிவியில் பார்த்து இது பண்ணிக்கலாம் மொபைலில் பார்த்து கண் கெட்டு போயிடும் சின்ன பிள்ளைகளுக்கு அதனால மொபைலோடு கனக்ட் பண்ணி ப்ளூ ட்டு இது வைஃபை கனைக்ட் பண்ணி டிவியில் போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சுட்டி டிவி போட்டு காட்டலாம் பொம்மை படம் போட்டு காட்டலாம் அவர்களுக்கு கேம்ஸ் எல்லாமே அந்த டிவியிலையே பார்க்குற மாதிரி இது பண்ணிக்கலாம் ஃபோன் பார்த்து கண் கெட்டு போகிற பிள்ளைகளுக்கு டிவி வந்து ஒரு அளவுக்கு பார்க்க விடலாம் பிள்ளைகளை அந்த டிவியில் வந்து கனைக்ட் பண்ணி அவங்களை வந்து டிவி பார்க்க வைக்கிலாம் அது சில நல்ல பெருசாகவும் இருக்கிறனால சவுத்துக்கு மேலே நல்லா வைச்சுக்கலாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு எந்த எல்லாமே சேஃப்ட்டி தான் மொபைலில் விட அவர்களுக்கு அந்த டிவியை பொறுத்தவரைக்கும் புல் சேஃப்ட்டி விரும்பினத எப்போ வேண்ணாலும் போட்டு பார்த்துக்கலாம் நிறையா ஆப்ஸ் வந்திருச்சு நம்ம மொபைலில் இருந்தே நம்ம மொதெல்லாம் பார்த்திங்ன்னா சிடி போட்டு ஒயர் கனைக்ட் பண்ணி நிறைய இது பண்ணுவோம் எல்லாமே ஒயர்லஸ் தான் பென் ட்ரைவர் போட்டுக்கலாம் ப்ளூ ட்டூத் கனக்ட் பண்ணி மொபைலில் பார்க்குறத பார்க்லாம் நிறையா புது புது எக்ஸ்பிரஸ் நிறைய இருக்குது அந்த சாம்சங் எல்இடி டிவிகிறது வந்து வெரி யூஸ்ஃபுல் நல்லா இருக்குது